இப்போ வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோயில் அது பௌர்ணமி ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த கோயில் நாங்கள் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு ஒன்பது ஏழ்ட்ற எ ஏழ்ட்ற எட்டு ஒம்பது மணி ஆயிடும் நாங்கள் நடந்து போகறதுக்கு அங்கே போயிவிட்டு மலையை சுற்றுனோங்க நாங்கள் அந்த மலையை சுற்றி ஸ்டார்ட் பண்ணம்போது வந்து அந்த நிலா வந்து முன்னாடி நிற்கும் நாங்கள் அதை சுற்றி திருப்பி வந்து பார்க்கும்போது நிலா வந்து சென்ட்ராக வந்துரும் ஏன்னா அந்த மலை வந்து பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ மீட்டரு தூரம் இருக்கும் நாங்கள் அவ்வளோ தூரம் சுற்றும்போது அந்த நிலா வந்து சென்ட்ராக நிற்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மிப்பாக இருக்கும் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே சுற்றி வரும்போது ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் அது ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்தது